எனக்கும் என் கூடப் பிறந்தவங்களுக்கும் எத்தனைப் பேர் அப்படின்னா என் கூடப் பிறந்தது வந்து ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி நாங்க மூணு பேர்தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என் என் தங்கச்சி இருக்குது அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஃபேஸில் ஒரே மாதிரி இருப்போம் டக்குன்னு பார்த்தா யார் அக்கா யார் தங்கச்சின்னே தெரியாது ஒரே மாதிரி இருப்போம் ஆனால் நான்தான் அக்கா எனக்கு தங்கச்சிதான் ஆனாலுமே வந்து அவள் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் குண்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன் அது பார்த்தா அக்கா மாதிரி இருக்கும் என்ன பார்க்க தங்கச்சி மாதிரி இருக்கும் அதான் ஒத்துமை எங்கேயாவது ஒரு சாரீ கட்டிட்டு போனாக்கூட அக்கா தங்கச்சி யாருன்னே தெரியாமல் அவங்க யோசிப்பாங்க பார்க்குறவங்க எல்லாருமேகூட என்ன வந்து சின்னப்பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க அதைதான் வந்து பெரிய பொண்ணு மாதிரி பாப்பாங்க அது எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ரெண்டாவது வந்து நாங்கள் நான் எப்படி ட்ரெஸ் பண்றனோ அப்படிதான் அதுவும் பண்ணும் நான் எப்படி தலை பிண்ணுறனோ அப்படிதான் அதுவும் பிண்ணும் அதுவந்து எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை என் கொலுசு எடுத்து எங்கம்மா போட்டாக்கூட எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரே மாதிரிதான் கொலுசு எடுக்குவாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஒரு வாட்ச் எடுக்கணும்னாக்கூட ரெண்டு வாட்ச்சும் ஒரே மாதிரி இருக்கும் கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கும் இது ஒரு பூ வாங்கினாலுமேக்கூட சேமாகதான் வச்சிகிட்டுப் போவோம் அந்த மாதிரி வேற்றுமையின்னு பார்த்தோம்னா அது வேலை ஒழுங்காக செய்யாது நான் கொஞ்சம் பார்க்க நல்லா செய்வேன் வீட்டை அது சுத்தமாக வச்சிக்காது நான் வந்து வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சிப்பேன் அதுவந்து கொஞ்சம் நல்லா சமைக்கும் எனக்கு அந்தளவுக்கு சமைக்க வராது அது வந்து கொஞ்சம் ஸ்லோ லோவாகப் படிக்கும் நான் கொஞ்சம் படிப்பேன் அப்படிதான் எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை அப்புறம் வந்து ஒரு போகிறோம் வீட்டு கூட்டாமல் இருக்குதுன்னா அது அப்படியே உக்கார்ந்து இருக்கும் அந்த வீட்டை நான்தான் கூட்டுவேன் அது எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு கொஞ்சம் கையெழுத்து நல்லாயிருக்காது எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கையெழுத்து நல்லாயிருக்கும் இதுல்லாம் எங்களுக்கும் அதுக்குள்ளே வேற் வேற்றுமை